தமில்நாட்டில ரசிக்கக்கூடிய பிரபலமான வெளிப்புற ந பார்த்தீங்கன்னா பசங்க எல்லாருமே ரைடிங் போவாங்க பைக்கிங் அது நல்லாயிருக்கும் ரெண்டாவது இப்போ நிறைய பசங்க வந்து ஃபுட்பால் அது விளாட்றாங்க ரெண்டாவது வந்து ஹாக்கி விளாட்றாங்க ஷட்டின் வெளாட்றாங்க அதெல்லாம் நல்லா வெளிப்புற இது நடக்குறதுக்கு நிறைய பேர் இப்போ பைக் ரைடிங் ரொம்ப நல்லா பண்ணிட்டிருக்குறாங்க அது ரொம்ப பிடிச்சிருக்குது அப்புறம் சர்ஃபிங் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ஏற்காட்ல பண்ணியிருக்காங்க தமிழ்நாட்ல எல்லாரும் அதனால நல்லா பெனிஃபிட் ஆயிருக்கிறாங்க இன்னும் சொல்லப்போனால் பசங்க வந்து கிரிக்கெட் ரொம்ப நல்லா விளாட்றாங்க சாகச விளையாட்டுங்கிறப்போ கிரிக்கெட்ல கொஞ்சம் நல்லா பசங்க இண்ட்ரெஸ்ட்டாக ஆயிட்டிருக்குறாங்க இப்போ அதெல்லாம் விட ஹில் ஸ்டேஷன்ல தான் நிறைய நான் இருக்கிறது ஹில் ஸ்டேஷன் இல்லை நான் வந்து தமில்நாட்டில இருக்கேன் இங்கே சாதாரண ப்ளே சென்னை நிகர் சென்னையில இருக்கிறதுனால எங்களுக்கெலாம் வந்து இது தெரியாது அந்தளவுக்கு பைக்கிங்லாம் இல்லை ரொம்ப அப்படி விளையாட்டுன்னு பார்த்தா பசங்க ஆட்னரியாக ஸ்கூல் பசங்க விளாட்றது இப்படிதான் கிரிக்கெட் ஃபுட்பால் வாலிபால் டென்னிஸ் இதெலாம் தான் பசங்க இண்ட்ரெஸ்ட் ஆயிட்ருக்கிறாங்க அதனால சாகச விளையாட்டுகள் எங்கள் சைட் கம்மிதான் தமில்நாட்டிலன்னு பார்த்தீங்கன்னா ஹில் ஸ்டேஷன்லதான் வ நல்லா அந்த விளையாட்டுகள் அந்த சர்க்கிங் போகிறது எல்லாமே அவங்களுக்கு நல்லா இருக்குது இங்கே வந்து அவ்வளோவா அதே ஃபிஷ்ஷிங் வந்து பார்த்தீங்கன்னா ஸீ ஏரியாவிலதான் சென்னை மெரினா பீச் அப்படி அப்படி எங்களுக்கு ர அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரசிக்கக்கூடிய இடங்கள்னு பார்த்தீங்கன்னா சென்னையில்தான் போகணும் எங்கனா மியூசியம் இருக்குது சில்ட்ரன்ஸ் பார்க் இருக்குது க்ரொக்கடைல் இது இருக்குது இப்படி போனால்தான் இந்த சைட் பார்த்தீங்கன்னா செ செஞ்சியில ஒரு இது என்ன இந்த இந்த ஹில்ஸ் அது கொஞ்சம் பார்ப்போம் அப்புறம் இங்கே மேட்டூர் டேம் ஒன்று இருக்குது இதுதான் எங்களுக்கு விளையாட்டு மற்றபடி எந்த இதுவும் இல்லை அதுதான் இது எங்களுக்கு பிடிச்சது எங்கள் இது ந பிரபல நடவடிக்கைகள்னு பார்த்தீங்கன்னா இதுதான்